வணக்கம் நான் இப்போ இந்தியாவில் நடக்கிற போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு நான் சொல்லுறேங்க முதல்ல அந்த காலத்துலேருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலேயர் வாழ்ந்த காலத்துலலாம் வந்து போக்குவரத்துன்னா அப்படியே மாட்டுவண்டியில போனாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை மாட்டுவண்டியில போனாங்க நடந்து போனாங்க உடல்லாம் நல்லா இருந்தது இப்போ என்னென்னா என்ன பண்ணுறாங்க அவன் அவன் என்னென்னா வண்டியை வாங்கி வச்சுக்கிறான் இந்த காலத்துலேர்ந்து அப்படியே ரெண்டாயிரத்துக்கு அப்படியெல்லாம் வண்டி கற்று வண்டியை வாங்கி வச்சுக்கிறான் அப்புறம் டக்குன்னு எங்கே வேணாலும் போய்விட்டு வந்துடுறான் இப்போ ஏரோபிளேனில் என்னென்னா டிக்கெட்டு போட்டால் போதும் அப்படியே என்னென்னா அப்படியே ஒரு நாள் அப்படியே பத்து டக்குன்னு அப்படியே சல்லுன்னு போய்விட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் எப்படிதான் என்னென்று புரியவே இல்லை எங்களுக்கு என்னான்னு ஒன்றும் புரியலைங்க அதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் அப்படி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வண்டியில சர்ரு சர்ருன்னு வேகமாக போயின்னு என்னென்னா நிறைய என்னென்னா விபத்தை பண்ணிறானுங்க அதனால் பல குடும்பம் என்னென்னா நாசமாக போகுது அப்படி நாசமாக போவுதுன்னு எவனுக்கும் அக்கறை இல்லாமல் ஆனாலும் வண்டியில வேகமாக போகறாணுங்க இதில் என்ன பண்ணுறாணுங்க வண்டியில் என்னான்னா புகைய வேறு கிளப்பி விட்ருறாணுங்க அது புக என்னான்னா போய் மாசு அடையுது மூச்சு விட முல்ல சில பேர் என்னென்னா மூச்ச அடைச்சின்னு நுரையீரலில் போய் பாதி பேர் செத்தே போயிடுறான் அதெல்லாம் என்ன சொல்லறது காலம் என்னென்னா இப்படி இருக்க காலம்லாம் எங்கெங்கேயோ இப்படி போயிட்டுருக்குங்க இந்தியாவில் போக்குவரத்துலலாம் என்னென்னா என்னென்னா முன்னாடி இருந்த காலத்தில் அப்போல்லாம் இந்தியா தான் பெஸ்ட்டுன்னாணுங்க இப்போ இந்தியா ஒஸ்ட்டுன்றாணுங்க போக்குவரத்தில் இங்கெல்லாம் பெரிய ஆக்சிடென்ட் தான் ஆயிட்டுருக்கு என்னாதான் பண்ணுறதுன்னு தெரியல அதில் என்னான்னா பிரச்சனை இருக்குன்னா பாதி பேர் என்னென்னா புக பாதிக்கறது பிரேக் பிடிக்கிறதில்ல வண்டி என்னென்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது தலைக்கவசம் அணின்னா அணிய மாட்டுறானுங்க அப்புறமேட்டு என்ன பண்ணுறாணுங்கன்னா உங்கள் பாதுக்காப்புக்கு இன்ஷுரன்ஸ் எடுத்து வைங்கடான்னா அது எங்களுக்கு எதுக்கு நாங்கள் வண்டியில ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சந்தோசமாக போகறேன்னு சொல்லிட்டு போய் எங்கையோ முட்டி செத்துடுறாணுங்க இந்தியாவோட போக்குவரத்து வேகமாக போதா வேகமாக போகறமேரி வேகமாகவும் உயிரும் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் தடுக்கணுன்னா இந்தியாவில் போக்குவரத்து வசதின்னா ஏன்னா இருக்கு தான் ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கணும் அதை அரசாங்கம் பாதுகாப்பாக வச்சுக்கிது வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுறேன்